யூடியூப்ல வந்து எனக்கு உணவு ஃபுட் இது பிடிக்கும் அதில் ஃபுட் என்ன செய்வாங்கன்னா இந்த நாண்வெஜ் வெஜிடபிள் பிரியாணி இந்தமாரி நிறையா ஐட்டங்கள் செய்வாங்க சுவீட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிவி சேனல்னு பார்த்தா எனக்கு ராஜ் டிவி ரொம்ப பிடிக்கும் ராஜ் டிவியில வந்து சூப்பர் சிங்கர் பிடிக்கும் நாடகம் பிடிக்கும் அப்புறம் அந்த நாடகம் பிடிக்கும் சூப்பர் சிங்கர் பிடிக்கும் இந்த குக் வித்து கோமாளி இதெல்லாம் சிங்கர்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும்